கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கனா முக்கியத்தொழில் வந்து விவசாயம் தான் அது சார்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சசு கோயம்புத்தூர் சென்னைக்கு அடுத்த படியாக நிறைய கம்பெனிஸ் இருக்கக்கூடிய மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதிகளில் அதனாலே இங்கே நிறைய வேலை ஊ வேலை வேலைகள் இருக்குது தமிழகத்தில் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து இங்கே வந்து இளைஞர்கள் வந்து பணிபுரிந்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே வந்து தொழில் நிறுவனங்கள் நிறையா தொழில் நிறுவனங்கள் இருக்குது சுரங்கம் மற்றும் து வனத்துறை சார்ந்த தொழில்களும் நிறைய இருக்குது இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வ விவசாயப்பொருட்கள் தக்காளி கேரட் பீட்ரூட் மிக குறிப்பாக மல்லி அதாவது கொத்தமல்லி புதினா இந்த ரெண்டுமே வெவ்வேறு மாவட்டங்களுக்கு திருச்சி கோயம்புத்தூர் சென்னை இப்டி கர்நாடகா இல்லை பேங்க்ளூர் ஹைத்ராபாத் இப்படி பல்வேறு பகுதிகளுக்கு வந்து இங்கே விளையக்கூடிய பொருட்கள் வந்து போவது தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு குறிப்பாக சூளகிரிக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இது இந்த இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியத் தொழிலில் விவசாயத்தினுடைய மிகப்பெரிய பெருமை இது ஒன்று தென் ரெண்டாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தளி அஞ்சட்டி இந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா ரோஜாவுடைய விலை சாகுபடி வந்து பயங்கரமாக நடக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதி லிட்டில் இங்கிலாந்த் அப்படின்னு சொல்றாங்க அந்த க்ளைமெட்டெலாம் ஸோ ரோஜா சாகுபடி வந்து ஆசியா அளவில் வந்து ஓசூர் ரோஜாக்கள் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாங்க ஸோ அது எந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உலக காதலர் தினம் ஃபிப்ரவரி பதினான்காம் தேதி உலகம் முழுக்க ஓசூருடைய ரோஜா வந்து பரவலாக போகுது அப்படிங்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய விவசாயிகளுக்கும் கிடைத்த மிகப்பெரிய பெருமை ஸோ எங்களுடைய மிகப்பிரதான பணி வந்து எப்போதுமே வந்து விவசாயம் தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு தொழில் வளங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி நிறைய கார்ப்ரேட் கம்பெனி இருக்குது ஏகப்பட்ட கார்ப்ரேட் கம்பெனி எண்ணில் அடங்காத கார்ப்ரேட் கம்பெனிகள் வந்து இருக்குது வெளி மாநிலத்தவர் நிறையப் பேர் நிறையப் பேர் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க வெளி மாவட்டத்தினர் நிறையப் பேர் வந்து இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அவ்வளவு வேலை வாய்ப்புகள் இங்கே வந்து உருவாகி இருக்குது